ஹலோ சொல்லுங்கள் ஐயா ஆ ஐ ஆ சொல்லுங்கள் அண்ணா ஆ ஓகேங்க ஓகேங்க என்ன ஒர்க்கு பார்க்கணும் லேண்ட்டில் க்ளீன் பண்ணுங்களா ஓகேங்க ஓகேங்க அஞ்சு ஏக்கர்னா நீங்கள் வந்து பார்த்திங்கனா சீக்கிரமாக க்ளீன் பண்ணும் ஒரு ரெண் நாள்ல க்ளீன் பண்ணும் அப்படினா நாங்கள் வந்து ஒரு இருபது பேர் வந்து கொடுத்து எடுத்துரு வரலாம் இல்லை நீங்கள் ஒரு அஞ்சு நாளாக பண்ணனும் அப்படினா நீங்கள் ஒரு பத்து பேர் கொடுத்து நான் அஞ்சு நாள் ஒரு அ மூண் நாள் நால் நாளில் நான் முடிச்சுக்குவேன்

ஓகே மு அதான் நீங்கள் அப்போனா இருபது பேர் க்ளீன் பண்ணால் ரெண்டு நாள்ல க்ளீன் பண்ணி முடிச்சிருலாங்க அதை இருபது பேருக்கும் ஒரு நாள் ஒரு ஆளுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கனா இரநூத்தம்பதுருவா ஆகும் எல்லாருமே பொம்பளை ஆளுங்கல நான் அழைச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துறேன் ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பதுருவா ஒரு ஆளுக்கு ஆமாம் இருபது பேர்னா உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆகுங்க மொத்தமாக ரெண் நாளிக்கும் அ ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு சாப்பாடு செலவு வந்து பார்த்திங்கனா ரெண்டு நாளைக்கு நீங்கள் வந்து ரெண்டாயிரம் கொடுத்துருங்க ஓகேவா பனண்டாயிரம் ஃபுட்ஸ்ஸு சாப்பாட்டு அளவும் சே ப்ளஸ் டீ செலவு சேர்த்து நீங்கள் வந்து போ மூவாயிரம் கொடுத்துருங்க ரெண்டு நாளைக்கும் சேர்த்து மூவாயிரம் கொடுத்திங்னா பதிமூணாயிரம் கொடுத்துருங்க மொத்தமா நீங்கள் வந்து மொத்தமாக கொடுத்தாலும் சரி நீங்கள் வேலையை முடிச்ச பிறகு கொடுத்தாலும் சரி நாங்கள் ரெண் நாள் ஆள் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துறோம் இடோம் டீட்டெயில் மட்டும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி விட்ருங்க எந்த இடத்துல இருக்கு ஏ லொக்கேஷன் அப் ஓகே சார் ஓகே பண்ணி கொடுத்துறேங்க தேங்க் யூ ஆம